நாங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவருங்கிறதனால நாங்கள் அதிகமாக பைபிள் தான் படிப்போம் பைபிள் படித்தாலும் மற்ற பாடப் புத்தகங்களையும் அதனுடைய வசனங்களையும் நாங்கள் வந்து ஏறக்குறைய மனசில் வாங்க்குவோம் கிறிஸ்துவ மதத்த பொறுத்த வரைக்கும் பைபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரையும் அன்பு செய்யணும் அப்படிங்கிறதிற்காக நீ தன்னைத் தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதாவது அன்பே கடவுள் அப்படிங்கிறதுக்கு அது தான் வந்து ஒரு மூலப்பொருள் மாதிரின்னு கூட சொல்லலாம் அதனால் வந்து அந்த அன்புங்கிறது வந்து எல்லோருக்கும் வந்து உரித்ததாய் இருக்கணும் எல்லோருக்கும் அது கேட்கணும் எல்லோருக்கும் தெரியணும் உண்மையிலேயே வந்து உண்மையாக ஒருத்தரை மனிதரை வந்து மனிதன் அன்பு செய்யணும் அவனுக்கு இவனை எப்படி தன்னைத் தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பது அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் அதை வந்து நாங்கள் வந்து அதை தான் கிறிஸ்துவர்கள் வந்து கடைபிடிக்கணும் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க மற்றபடி குரானில் அல்லது

எல்லாத்துக்கும் மேலே நம்மளுடைய தமிழ் கலாச்சாரப்படி பார்த்தீங்கன்னக்கா திருக்குறளில் அன்புடையார் என்றும் உரியர் பிறருக்கு என்புங்க அப்படிங்கிற அந்த குறள் தான் நம்மளுக்கு வந்து எல்லோருக்கும் தெரிஞ்சது எல்லோருக்கும் தேவையானதும் கூட அவ்வளோ கிறிஸ்துவ மதத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக விரும்பி சொல்வது தன்னைத் தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பது அப்படிங்கிறது தான் முக்கியமான வசனம்